நான் முதன் முதலில் நடனத்திற்கு எவ்வாறு அறிமுகம் ஆனோமே அறிமுகம் ஆனேன் என்றால் நான் எனது பள்ளி பருவத்தில் குறிப்பாக நான்கு அல்லது ஐந்தாம் வகுப்பு படிக்கும் பொழுது ஒரு நடனத்தில் அதாவது குரூப் டான்ஸ்சில் என்னை கலந்து கொள்ளுமாறு எனது ஆசிரியர் கூறினார் அப்பொழுது நான் முதன் முதலில் நான் அறிமுகம் ஆனது என்றால் எனது பள்ளி பருவ காலத்தில் குடியரசு தின விழாவை முன்னிட்டு ஒரு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது அப்பொழுது நான் முதலில் அந்த நடனத்தில் ஒரு அறிமுகமானேன் பிறகு காலப்போக்கில் எனக்கு எனக்கும் நடனம் மிகவும் பிடித்திருந்தது ஸோ எனது பள்ளி பள்ளி காலத்திலிருந்து கல்லூரி காலங்கள் வரைக்கும் இப்போது வரைக்கும் எனது குழந்தைகளுக்கும் ஆகட்டும் நடனத்தை ஒரு ஆர்வமாக கற்றுக்கொண்டு அவர்களுக்கும் கற்றுக்கொண்டு வருகிறேன்